ஹலோ சார் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து கெளரி பேசுகிறேன் சார் இது பாரத் கேஸ் ஏஜென்சியா சார் வேலைக்காக இங்கே வந்திருக்கேன் சார் எனக்கு கொஞ்சம் எரிவாயு சிலிண்ட்ரு இந்த முகவரியில் மாற்றணும் சார் இதுக்கு முன்னாடி செங்குறிச்சியில் இருந்தேன் சார் எனக்கு உடனடியா கேஸ் தேவைப்படுது சார் அதான் சார் இதுக்கு முதல்ல என்னோடய ஆதாரில் அட்ரஸில் மாற்றணும் ஓகே சார் மாத்திட்டே மாற்றிட்டேன் சார் இதுக்கு முன்னாடி இருந்ததை என் நுகர்வோர் ஐடியா சார் நாலு ஆறு ஆறு எட்டு எட்டு மூணு நாலு ஒன்று ஐந்து எட்டு ரெண்டு ஒன்று சார் என்னுடைய ஆதார் எண் ஆறு ஆறு ஏழு எட்டு ஒன்று மூணு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு சார் ஆமாம் சார் அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் சார் எனக்கு ஹோட்டலு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது சார் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு சுடுதண்ணி வைக்கணும் மாத்திரைலாம் சாப்பிடுறாங்க சார் கொஞ்சம் தயவுசெஞ்சு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுங்கள் சார் என்னோடய இப்போ இருக்க அட்ரஸா சார் நம்பர் ஐம்பது ஆப்பக்கண்டீஸ்வரர் சன்னதி தெரு சேந்தமங்கலம் கள்ளக்குறிச்சி எங்கள் வீட்டில் க கரண்ட் அடுப்பு கூட இல்லை சார் வீட்டில் விறகு அடுப்பு தான் சார் சமைக்கிறாங்க ஓகே சார் ரெண்டு நாள் கழித்து அப்டேட் ஆகுமா சார் அப்புறமா உங்களை நேரில் வந்து பார்க்கவா சார் வரும்போது எரிவாயு சிலிண்ட்ரு அட்டவணை எடுத்துக்கொண்டு வரணுமா சார் ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார்